நான் ஃபிளிப்கார்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் செயலி மூலம் டெல் அப்படின்ற கம்பெனி மடிக்கணினி வந்து வாங்கி இருந்தேன் அதாவது எவ்வளோக்கு வாங்கின அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஆனால் கடைகளில் அது வந்துட்டு ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொன்னாங்க ஆனால் நான் வந்து பத்தாயிரம் சேமிக்க முடிஞ்சதே அப்படினு சொல்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக நான் ஆன்லைனில் வாங்கிட்டேன் ஆனால் அது வந்துகிட்டு எதுவுமே சரி இல்லை அதில் போட்டு இருந்தப்போ அதில் நிறைய இதோடய பலன்கள் நிறைய போட்டு இருந்தாங்க அதாவது ரேம் அதிகமாக இருக்கும் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் ஹீட் ஆகாது எவ்வளோ நேரம் வேண்ணா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஹாங் ஆகாது அப்படி இப்படின்ட்டு நிறைய பயன்கள் அதோடய பலன்கள் போட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு அதை நம்பி நான் வாங்குன ஆனால் அதை வாங்கிட்டு நான் மன உளைச்சலுக்கு தான் ஆனால் ஆளான ஏன்னால் அதில் வந்துட்டு அது சொன்னதுக்கு அப்படியே எதிர் மறையாக இருந்து அதில் ராம்மு இல்லை அவ்வளோவா ஸ்டோரேஜ்ம் இல்லை ஹீட் ரொம்பவே ஒரு அஞ்சு நிமஷம் யு பயன்படுத்துனா கூட அவ்வளோ ஹீட் ஆகுது அவ்வளோ ஹாங் ஆகுது நான் வாங்கினதுலேந்து ரெண்டு தடவை வந்து அது பழுது ஆகிடுச்சு நான் ரெண்டு தடவை சரி பண்ணி திருப்பி பயன்படுத்தின அது திருப்பியும் பழுதாயிட்டு தான் இருக்குது அதை வாங்குன ஒரு ஒரு மாசத்துலேயே அந்த தட்டச்சு அந்த கீபோர்ட் எல்லாமே போயிடிச்சி நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு இதனால் ஆளாயிட்டேன் எனக்கு வந்துட்டு இத திருப்பி ரிட்டனு போட முடியாது ஏன்னால் ரீஃபண்ட் கிடையாது வாங்குன நான் ரிட்டன் போட்டேன் அப்படின்னா காசு போயிடும் அதனால் என்னால் ரிட்டனு போட முடியாமல் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான் வாங்கினதுலையே ரொம்ப வந்துட்டு ஒஸ்ட்டான ப்ரொடெக்ட் அப்படின்னா அது இந்த மடிக்கணினி தான் நான் அதில் போட்டு இருக்கிறத நம்பி ஒரு பத்தாயிரம் சேவ் சேமிக்க முடியுமே அப்படிங்கிறத்துக்காக வாங்குன ஆனால் வாங்குன அது வாங்கினதுலேந்து அவ்வளோ பழுது பழுது பார்த்து பார்த்து அதுக்கு ஒரு செலவு ஆயிடிச்சு நான் வாங்கினதுலே ரொம்ப ஒஸ்ட்டான ப்ரொடெக்ட் அப்படின்னா அது இந்த மடிக்கணினி தான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானது தான் மிச்சம் இதை வாங்கி ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப எந்த ஃபைலுமே அதில் வந்து பதிவிறக்கம் செய்யவே முடியலை நான் ஒரு ஃபைல் ஏற்றுனாலே ரொம்ப ஸ்டோரேஜ் ஃபுல் ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படினே எரர் காட்டிகிட்டே நிண்டது அதை வாங்கி வேஸ்டாக தான் ஆச்சு அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை ரிட்டனு போட முடியல அதனால் நான் மன உளைச்சலுக்கு தான் ஆளானேன்